எனக்கு டான்ஸ் ஆடுன மெமரி என்ன இருக்குது அப்படின்னா நான் ரெண்டு தடவை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் டான்ஸ்ல ஒன்று வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்ட்டிசிபேட் பண்ணிணேன் இன்னொன்று வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்ட்டிசிபேட் பண்ணிணேன் அதுக்கப்புறம் நிறையா ஸ்கூல் மாதிரினா சேஞ்ச் ஆனதுனால் எதுவும் பண்ண முடியல தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆனுவல் டேக்கு பார்ட்டிசிபேட் பண்ணேன் அது என்னென்னா ஒரு முருகன் பாட்டு காவடி காவடி பன்னீர் காவடின்னு அந்த பாட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுனது இன்னொன்று நான் அப்போ அது வந்து ரொம்ப சின்ன பொண்ணு ஏங்கூட வந்து ஏ கொஞ்சம் என்ன தாண்டி ஒரு ரெண்டு மூணு வயசு பெரியவங்க அக்காலாம் ஒரு சிக்ஸ்த்து செவன்த் படிக்கிறமாதிரி அந்த அக்காலாம் வந்து ஏங்கூட சேர்ந்து இருப்பாங்க அவங்ககூட ஒரு டீம்மாக ஒரு டான்ஸ் வந்து ஒன்று பண்ணும்போது அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே நல்லாயிருக்கும் அது நல்ல மெமரி தான் அது இன்னொன்று வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து எங்கள் மிஸ்ஸு சார்லாம் வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடியே நாங்கள் பார்த்திருக்க மாட்டோம் ஆனால் ஒரு டான்ஸ் சொல்லிக் கொடுக்கப் போறாங்க அப்படின்னா அவங்க அந்த டைம் வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அவங்கள பார்க்கும்போது நம்ம மிஸ்ஸா இது நம்ம சாரா இது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்ரிட்டாக இருந்தவங்கெல்லாம் அந்த டைம்ல வந்து டான்ஸ் ஆடும்போது அந்த டைம்ல சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ஒரு அப்படி இருந்தவங்களா இவங்க அப்படின்ற மாதிரி நினைக்க தோணிடும் அந்த டைம்ல அவங்க ஜாலியாக இருப்பாங்க அவங்கக்கூட நாங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது பா பிராக்டீஸ் பண்ணும்போது அது இன்னும் நல்லாயிருக்கும் அவங்களும் எங்ககூட ஒரு ஃபிரெண்டு மாதிரி பேசுவாங்க ஃபிரெண்டு மாதிரி பழகுவாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்லை இவங்களும் நம்மகூட எப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க நம்மகூட இவங்க வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க நம்ம மிஸ்ஸா இது நம்ம சாரா இதுன்னு ஒரு தோணும் அது அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அது சந்தோஷமானதுன்னு மட்டும் இல்லாமல் அது ஒரு காமெடியான மெமரி அப்படின்னும் சொல்லலாம் இப்போது சோலோ டான்ஸு விட குரூப்பாக பண்ணுறது நல்லதுன்னு நல்லதுன்னு இல்லை சோலோ பண்ணுறது வந்து நம்ம மட்டும் தனியாக பண்ணணும் பேசுகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது இதுவே சோலோவாக பண்ணும்போது நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்கும் நிறைய சிரிப்பு இருக்கும் நிறையா காமெடி இருக்கும் ஒரு ஒரு இப்போ வந்து என்னென்னா டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து நம்ம ஆடுறது மட்டும் இல்லாமல் மேக்கப் நிறையா போடணும் முக பாவனை அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வந்து நிறையா மாற்றணும் டான்ஸ்க்கு ஏத்தமாதிரி அது வந்து அது வந்து எப்படி சொல்லலாம் ஏ இப்போ நான் வந்து ஒரு ஒரு டைம்ல ஒரு ஒரு மாதிரி எப்படி இருக்கனோ அதைமாரி டான்ஸுலையுமே இருக்கனா ஒரே ஃபேஸ் வச்சு நம்ம டான்ஸ் ஆடக்கூடாது வேற வேற மாதிரி இருந்தால் தான் வந்து வேற வேற மாதிரி இருந்தா தான் அது வந்து ஒரு டான்ஸை வந்து எடுத்துக் காட்டும் இன்னும் என்னென்னா அதும் எக்ஸசைஸ்லாம் நான்லாம் பண்ணவே மாட்டேன்ப்பா மற்றவங்க எப்படியோ எனக்கு தெரியாது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது கை வளைச்சி நெளிச்சு இடுப்பு ஹிப்பெல்லாம் வளைச்சி அந்தமாதிரிலாம் பண்ணனும் அதே கொஞ்சம் பெயினாக இருக்கும் அது எனக்கு புடிக்காது ஆனால் டான்ஸ் ஆடும்போது நான் வந்து நிறையாவே டான்ஸ் ஆடும்போது சும்மா இல்லை நிறையாவே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறமாரி இருக்கும் அது டான்ஸ் பழகினவங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுறமாரி இருக்காது டான்ஸ் பழகாதவங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுறமாரி இருக்கும் நிறையா வளைச்சி நெளிச்சு ஆடுற மாதிரி இருக்கும் இது டான்ஸ் பண்ணும்போது எக்ஸசைஸும் ஆன மாதிரி இருக்கும் இன்னொன்று ம டான்ஸ்க்கு மெயின் என்ன அந்த காஸ்ட்யூம்ஸ் இத்தனை நாளாக நம்ம எப்படியா வேணா இருந்திருக்கலாம் ஒரு மாதிரி தூங்கு மூஞ்சியோட இருந்திருக்கலாம் ஃபேஸ்ல ஒன்றுமே இல்லாமல் டல்லாக இருந்திருக்கலாம் ஏதோ இருந்த டிரெஸ்ஸை ஏதோ போட்டுகிட்டு அந்தமாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் டான்ஸுன்னு மெயினாக வரும்போது அதுக்கு நிறையா இருக்குது சொன்னமாதிரி ஃபேஸ் மேக்கப் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்புறம் காஸ்ட்யூம்ஸ் அப்புறம் கால்ல கையில் போட்டுக்கிறது எல்லாமே வந்து நமக்கு முக்கியம் இதெல்லாம் போட்டால் தான் வந்து நம்மளோட முகம் வந்து வெளியில் தெரியும் அந்த பொண்ணு அந்த டான்ஸ்ல அப்படி இருந்தாள் அந்த பையன் அந்த டான்ஸ்ல அப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளோட முகம் வந்து வெளியில் தெரியும் நமக்கு திறம இருக்கின்றதையும் வந்து அந்த டான்ஸ் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும் இதெல்லாம் வந்து நான் பண்ணது அப்புறம் நான் இன்னொன்று ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரிபப்ளிக் டேக்கு டான்ஸ் பண்ணிணேன் அதில் வந்து நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல கூட அவ்வளோவா மேக்கப் போடலை ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நிறைய மேக்கப் போட்டுக்கிட்டு ஜுவல்ஸ் நிறையா போட்டுக்கிட்டு கையில் கால்லலாம் ஜ ஜலங்கை மாதிரி போட்டுகிட்டு காஸ்ட்யூம் சூப்பராக ஒரு டிரெடிஷன் மாதிரி அந்த மாதிரி போட்டுகிட்டு ஹேர்ஸ்டைல்லாம் விதவிதமாக பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ணது வந்து எனக்கு அது வந்து பெஸ்ட் மெமரி நான் வந்து நான் அந்தமாதிரி டான்ஸுக்காக அந்தமாதிரி நான் எல்லாம் பண்ணிக்கிட்டது எல்லாருமே வந்து என்ன பார்த்து ரசிச்சாங்க பரவாயில்லை இந்த பொண்ணு இப்படி இருக்காள் இந்த பையன் இப்படி இருக்கான் அப்படி அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து என்னை ரசிச்சாங்க அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது என்னை பற்றி யாருக்குமே தெரியாமல் இருந்தது ஆனால் இந்தமாதிரி நான் ஒரு டான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சது இன்னொன்று பார்த்திருக்கேன் அப்படின்னா இந்த நிறைய சீனியர்ஸ்லாம் வந்து ஆடுவாங்க அது பார்த்தது தான் இவங்களா இப்படி இருக்காங்க இவங்களா இப்படி பண்ணுறாங்க நல்லா ஆடுறாங்களே இவங்கள மாதிரி நம்மளும் ஆடணும் இவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டி எடுத்துக்காட்டின்னா ஒரு ஆமாம் எடுத்துக்காட்டி மாதிரி ஆகிறாங்க இந்த நான் சொன்னமாதிரி நானே வந்து ஏதோ டெய்லியும் வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ் ஏதோ ஒரு தூங்குமூஞ்சு அப்படிதான் இருப்பேன் அதேமாரி தான் எல்லாருமே இருந்திருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது பரவாயில்லையே இவங்க இப்படி இருக்காங்களே அப்பனா இதுதான் இவங்களோட ரியல் போலிருக்கு இவங்க இப்படிதான் இருப்பாங்க போலருக்குன்னு அந்த காஸ்ட்யூமை பார்த்தவொன்னே தான் ஒரு இப்போ ஒவ்வொன்று ஒரு ஒரு டான்ஸ்க்கு ஒரு ஒரு காஸ்ட்யூம் இருக்குது இல்லையா பேபிஸ்க்குலாம் வந்து ஒரு விதமான காஸ்ட்யூம் அது ஒரு மாதிரி கியூட்டாக இருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் அது ஒரு விதமான காஸ்ட்யூம் அது வந்து கொஞ்சம் ரகடாக இருக்கிறமாரி இருக்கும் அது பார்க்கும்போது அது ஒரு பெஸ்ட்டு ஃபீல் ஏதோ ஒரு டான்ஸ் தான் அது ஆனால் அந்த டான்ஸை பார்க்கும்போது ஏதோ ஒரு டிவி ஷோ ஏதோ ஒரு நாடகத்தை பார்த்தமாரி ஃபீல் ஆகும் அது வந்து ஒரு சந்தோஷமான மெமரி குட் மெமரி அதெல்லாம் இப்போது இ நான் டான்ஸ் பார்த்தது வந்து சீனியர்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போதே என் தம்பியும் கூட சேர்ந்து ஆடினான் அது வந்து ஒரு கிருஷ்ணர் பாட்டுக்கு வந்து அவனும் சேர்ந்து ஆடினான் அது எனக்கு பார்க்கும்போது பரவாயில்லை என் தம்பி என் தம்பின்னு சொல்லிட்டு எனக்கு பெருமையாக இருந்தது அவன் அங்கே டான்ஸ் ஆடினது அது வந்து இருக்கிறதுலே அவங்க எல்லாருமே பெரியவங்க இவன் மட்டும் சின்ன பையன் வந்து கிருஷ்ணர் மாதிரி குறுக்க குறுக்க நடுவில் பூந்து அந்தமாதிரி பண்ணது வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் பார்க்கிறவங்க எல்லாருக்குமே பரவாயில்லை ஏ அதில் வந்து என் பேர் அடிப்பட்டுது பரவாயில்லை சாருவோட தம்பி நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் அடிப்பட்டுது என் தம்பி அந்தமாதிரி அதில் டான்ஸ் பண்ணதனால எனக்கு வந்து ஒரு பெருமை தானே அதெல்லாம் எனக்கு பெருமை அவனுக்குமே பெருமை எங்கள் அம்மா வந்து மேக்கப் போட்டுவிட்டு காஸ்ட்யூம்லாம் அவனுக்கு எல்லாம் பண்ணிவிட்டதனால அவங்களுக்குமே ஒரு பெருமை தான்